இப்போ திருவிழா இப்போ திருவிழா வைக்கிறாங்க அதில் வந்து தேர் இழுக்கிறாங்க தேர்ல வந்து மாரி மாரியம்மன் கோவில்ல சுத்திலும் கடைப் போட்டு கடைப் போட்டு இந்த பொறி இந்த பெண்களுக்கு தேவையான வளையல் இல் எல்லாத்தையும் வாங்கி எல்லாம் ஸ் கிராண்டாக பண்ணுறாங்க அப்புறோம் இந்த பாய்ஸுலாம் சேர்ந்து இந்த க்ரூப் ட்ரெஸ்ஸு க்ரூப் ட்ரெஸ்ஸு போடுவோம் அதெல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும் ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் தேர் தேர் இழுக்குறப்போ இந்த கேரளா மோளலாம் அடிப்பாங்கள் அது அதுக்கப்புறம் தேர் டக்கு டக்கு டக்கு டக்கு டக்கு டக்குனு இழுப்பாங்கள் அப்புறம் வந்து இந்த பெண்களுக்கு வந்து மஞ்சள் நீராட்டு விழான்னு வைப்பாங்க அதுக்கொரு ஏழு நாள் அது வந்து இது பந்தல் இந்த சாப்பாடு பரிமாறுறது சாப்பாடு செய்கிறது பரிமாறுறது எல்லாம் இங்கே நிறைய நடக்கும்

அப்புறம் அந்த அப்புறம் ப பசங்கள் பைக்கு வாங்குறது பைக்கு ஓட்டுறது அப்புறம் இந்த இந்த கல்யாணம் இப்போ கல்யாணன்னா இப்போ ஒரு வாரம் நடக்கும் இந்த ஒரு வாரத்தில் ஏழு நாள் நலுங்கு வைப்பாங்கள் நலுங்கு வச்சி தே வச்சிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்கள் அதுக்கப்புறம் அந்த இந்த இந்த காது குத்து காது குத்து வந்து எப்பயுமே க்ராண்டாக பண்ணுவாங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்கும் நாலு நாளைக்கி முன்னாடி ட்ரெஸ்ஸு எடுத்துட்டு ட்ரெஸ் எடுத்த பிறகு அந்த அந்த டேட்டுக்கு காது குத்துவாங்கள் காது குத்துறது வந்து எப்படி பண்ணுவாங்கன்னால் ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் வர சொல்லி சாமிலாம் கும்பிட்டு அப்புறம் தாய்மாமா மடியில் உக்காந்து காது குத்துவாங்கள் அப்புறம் இந்த இப்போ ஒரு ஒரு இது இப்போ ஒரு இப்போ இப்போ ஒரு இந்த இப்போ ஒரு சாமி இப்போ ஒரு தேர் இழுக்குறாங்கள் அந்த தேர்ல வந்து எல்லாம் இந்த பெண் அந்த பெண்களுக்கு வந்து மாமா ழ பெண்களுக்கு வந்து இது ப் இது வ வளையல் போட்டு விடுவாங்க வளையல் போட்டதையும் அடுத்தது ஐஸ்கிரீம்லாம் வாங்கி சாப்பிடுவாங்க அப்புறம் இங்கே பொங்கல் பொங்கல்ல வந்து எப்படி நடத்துவாங்கன்னால் இந்த இந்த கரும்பு சட்டிலாம் வச்சி கோ வச்சி பானை அதை நடுவில் வச்சி பால் பொங்க பொங்க வைத்து எல்லாம் பண்ணுவாங்கள் அப்புறம் கருநாள்னு ஒன்று சொல்லுவாங்கள் கருநாள்னு இந்த நாள் வந்து கடைசி நாள் வரும் அதில் வந்து எல்லாம் ஹேப்பியாக இருப்பாங்கள் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு எல்லாம் ஜாலியாக சுத்துவாங்கள் அதுக்கப்புறம் அது ஃபு அந்த ஒரு நாள் ஃபுல்லா போட்டி நடந் நடக்கும் அன்னைக்கு நைட் வந்து டேன்ஸு நடத்துவாங்கள் டேன்ஸு நடத்துனாங்கன்னால் இப்போ நிறைய பேர் டேன்ஸ் ஆடுவாங்கள் லேடிஸ் பாய்ஸுன்னு கலந்து ஆடுவாங்கள் அப்பட்லாம் பிரிச்சு பார்க்க மாட்டாங்கள் அப்புறம் அந்த டேன்ஸ் ஆட்டி ஆடி முடிச்சிட்டயும் ப்ரைஸ் எல்லாத்துக்கும் கொடுப்பாங்க ப்ரைஸ் கொடு து அப்படியே ஒரு ரெண்டு பாட்டு போட்டாங்கன்னால் அது ரெண்டு பா ரெண்டு பாட்டு போட்டுகிட்டே ஆடி முடிச்சிட்டாங்கன்னால் அதுக்கு நடுவில் ரெண்டு ப்ரைஸு அப்படி கொடுப்பாங்க அப்புறம் இங்க ரொம்ப ரொம்ப ரொம்ப ஹேப்பியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்புறம் அந்த இப்போ இப்போ நம்ம ஒரு இது இப்போ ஒரு இப்போ ஒர் இப்போ ஒரு எங்கேஜ்மெண்ட்டு இப்போ மோதிரம் மாத்துகிறதுன்னு போவாங்கள்ல அதில் வந்து அதில் கொஞ்சம் ஹேப்பியாக இருக்கும் ரொம்ப ஜாலியாக இருக்கலாம் அதில் ஹேப்பியாக இவ்வளோ தான் எங்கள் ஊர்ல நடக்குது அப்புறம் நியூஇயரு நியூஇயருக்கு வந்து எல்லாம் ஒரு நாள் ஃபுல்லா டேன்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணுவாங்கள் நைட்டு அப்புறம் எல்லாம் கேக்கு வெட்டிட்டு டேன்ஸ் ஆடுவாங்கள் டேன்ஸ் ஆடிகிட்டு நல்லா சாப்பிட்டு திரும்பியும் வந்து வருவாங்கள் வந்து அப்புறம் பசங்க பசங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் தேட்ருக்கு போவோம் தேட்ரு போய்ட்டு படம் பார்த்துட்டு அப்புறம் அங்கே அப்புறம் படம் பார்த்துட்டு சாப்பிட்டு வருவோம் அப்புறம் எனக்கு பிடிச்ச பிடிச்ச சாப்பாடு சாப்பாடு வந்து சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணி சிக்கன் நூடுல்ஸு வெஜ்ஜு வெஜ்ஜில் வந்து எனக்கு பிடிச்சது வந்து கட்லெட்டு இந்த எக் ரைஸ்ஸு முட்டை பிரியாணி எல்லாமே எ எல்லாமே பிடிக்கும் பரோட்டா நூடுல்ஸ் சிக்கன் பக்கோடா